காலையில் எனக்கு வாக்கிங் போகணுனா நடந்து போவேங்க நல்லா இருக்குது இயற்கை காற்று மாதிரி நல்லா இருக்குது ஃபோட்டோஸெலாம் எடுத்துனில்லை வெளியில் எங்காவது டூர் எங்காவது போகும் போது கோயில் திருப்பதி மலைக்கு மலை ஏறி கீழேயிருந்து ஏறியிருக்கேன் நல்லா இருக்குது நல்லா இருக்குது